நெட் ஒர்க் பிரச்சின வந்து எப்பயுமே காலங்காலமாக இருக்கிறது தான் நான் ஒய்ஃபைவ் வந்து பயன்படுத்துவறது கிடையாது எப்பயாச்சும் தான் பயன்படுத்துவேன் ஆனால் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகப்பட்சமாக ரெண்டு ஜிபி டேட்டா வந்து பயன்படுத்துகிறேன் இதுக்கு முன்னாடி ஃபோர் ஜி மொபைல் யூஸ் பண்ணிட்ருந்தேன் அப்போது வந்து ரெண்டு ஜிபி அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகிடாது ஆனால் இப்போ வந்து நான் ஃபைவ் ஜி மொபைலுக்கு மாறிவிட்டேன் அதனால் ஒரு வீடியோ பார்த்தாலோ அல்லது வந்து ஒரு படம் பார்த்தாலோ ஒரு ரெண்டு ஜிபிக்குள்ளே வந்து பார்க்க முடிகிறதில்ல அதே மாதிரி இப்போ வந்து மொபைல்லேயோ இல்லை வந்து நம்ம ஏதாவது படம் பார்க்கற அந்த ஆப்புலேயோ பார்த்தீங்கன்னா வீடியோவோட குவாலிட்டி இப்போது அதிகப்படுத்திவிட்டாங்க முன்னெல்லாம் வந்து ஒன் எயிட்டி பிக்சல் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து டு ஃபோர் கே அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ரெசொலுஷனில் இப்போ படம் பார்க்கறதுனால அதிகப்படியான நெட் ஒர்க் வந்து செலவாகுது அதேமாதிரி கிராமப்புற சைடுங்களில் இன்னுமே முழுமையான நெட் ஒர்க் கிடைக்கிறதில்ல